இன்றைக்கு இந்தியா சமாளிக்கிற பெரும் சவால்னு பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு முக்கியமாக அதிகமாகிருக்கு வேலைவாய்ப்பில் பார்த்தோம்னா இளைஞர் நிறைய பேர் பட்டதாரிலாம் படித்துட்டு சும்மாவே வீட்டில் இருக்க மாதிரி நினைக்குறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும் அப்படினு ஒன்று ஆசை அந்த கவர்மெண்ட் ஜாப்பை கவர்மெண்ட் கிடைக்காத போது கவர்மெண்ட் மூலிமா ப்ரைவேட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டுக்கு கேம்ப் மாதிரி போட்டு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்குலாம் நீங்கள் வேலையை தரணும் அப்படி ரிக்கொஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ப்ரைவேட்காரங்க வந்து கேம்ப் போட்டு நல்ல வர பட்டதாரிகளை எடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கனா பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு இப்போ பஸ் ஸ்டாண்ட்டில் பிரச்சனை கல்வி நிலையங்களில் கல்லூரியில் பொது பொது இடத்த பிரச்சாரம் பண்ணும்போது சில பாதுகாப்பு தேவைப்படும் போது கவர்மெண்ட் வந்து அப்போ வந்து நீங்கள் போலீஸ் வந்து ரெக்கௌஸ்ட் பண்ணுறாங்க போய்விட்டு பாதுகாப்பு பண்ணுங்க மக்கள் முக்கியம் மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின போது சில இடத்துல போலீஸ்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணுறாங்க பொருளாதார பிரச்சனை பார்த்தினா இப்போ கவர்மெண்ட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு கடைசியா பிஎஃப் ஃபார்ம் ஒன்று இருக்கும் அது கிடைக்கம சில பேர் அவங்க அதை நம்பி ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஃபங்க்ஷனோ அதை நம்பியிருப்பாங்க அது கிடைக்கம போகும்போது அவங்களுக்கான பிரச்சனை அது அடுத்தது பார்த்திங்கனா டெல்லியில் வந்து மாசுபாடு இந்தியாவில் முக்கியமாக டெல்லியில் அதிக மாசுபாடு இருக்குது போக்குவரத்தினால் அதிக மாசுபாடு இருக்கு நீர்கழிவு காற்று மாசு முக்கியமாக காற்று மாசுபாடு டெல்லியில் அதிகமாகருக்கு இதில் இந்தியா பெரும் சவாலை சந்தித்து வருகிறது